ஆமாங்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன காய்கறி வேணும் அப்படிங்களா ஆமாங்க டெலிவரி நாங்களே பண்ணிவிடுவோம் எந்த இடத்துக்கு வரணுன்னு சொன்னீங்கன்னால் டெலிவரி நாங்களே பண்ணிவிடுவோங்க டெலிவரி சார்ஜு நீங்கள் அமௌண்ட்டு ஆ காய்கறி எடுக்கிற ரேட்டை பொறுத்து இருக்குதுங்க இப்போ கம்மியாக எடுத்தீங்கன்னால் இவ்வளோ கிலோவுக்கு இவ்வளோன்னு வருங்க அதுதாங்க ஆ ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது இல்லைங்க நாங்கள் எப்பேயுமே காய்கறி இன்றைக்கி வந்துச்சுன்னா இன்றைக்கே சேல் பண்ணிடுவோம் அப்படி ஒரு வேளை சேல் பண்ணலை அப்படின்னா நாங்கள் இது வந்து நேற்று காய்கறி அப்படி அது கொஞ்சம் காஞ்ச மாரிருக்கும் இது நேற்று காய்கறின்னு கொஞ்சம் கம்மி ரேட்டில் தான் விற்போம் உங்களுக்கு வந்து நாங்கள் ஃப்ரெஷ்ஷான காய்கறியே கொடுத்துறேங்க கல்யாணத்துக்கு சமையலுக்கு ஃபங்க்ஷனுக்குங்கிற மாதிரி ஆ பண்ணிக்கலாங்க அது ஒன்றும் பிரச்சின இல்லைங்க நாங்கள் அப்படி டேமேஜ் இதெலாம் இது பண்ண மாட்டோங்க அப்படி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வேணுனால் நாங்கள் வந்து இப்போ இங்கே வரதுன்னால் நான் இங்கே விற்கிறதுக்கு மட்டும் தான் இங்கே கொடுப்போம் அங்கே ஃப்ரெஷ்ஷாக வர லோடுலேயே உங்களோட அட்ரஸ் கொடுத்து அப்படியே காய்கறியை அனுப்பிவிட்டுருவோங்க அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் எங்கே மோசமான காய்கறி கொடுத்துருவோமோன்னு ஃப்ரெஷ்ஷாக ஆ ஆ சரி நோட் பண்ணிக்கிறேங்க உங்களுக்கு என்னென்ன வேணுங்க சரிங்க சரிங்க சரிங்கண்ணா என்ன ஃபங்க்ஷனுக்குன்னு சொல்லுங்க மேரேஜ் ஃபங்க்ஷன் சாப்பாடு என்ன சாப்பாடுங்க என்ன சாப்பாடு செய்கிறீங்க

சரிங்க

சரிங்க ஒரு எட்டு நீங்கள் நே ஏன்னால் வீட்டுக்குன்னா பிரச்சின இல்லைங்க இவ்வளோதான்னு அனுப்பிவிட்டுருவோம் ஒரு எட்டு நேரிலே வந்து பார்த்துட்டு வந்துடுறீங்களா நான் கடை அட்ரஸ் வாட்ஸ்ஆப்பில் அனுப்புகிறேன் இல்லை ஆ

ஆ சரி அனுப்பிவிடுங்க நான் இருக்குது தான் ஆ ஆ சரிங்க

சரி சொல்லிடுறேங்க அனுப்புங்க ஆ சரி தேங்க்ஸ் ம்